மேடம் இது ரம்பா டிப்பார்ட்மெண்ட்டுங்களா நாங்கள் இங்கே தர்மபுரியில் இருந்து தாங்க பேசுகிறோம் லோக்கலில் எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருளுகள் வேணும் அது தான் சரி அது தான் சரி டெலிவரி பண்ணுவீங்களா இல்லை வந்து வாங்கிற மாதிரி பண்ணுவீங்களா எனக்கு மசாலா ஐட்டம் கொஞ்சம் வேணும் என்ன மசாலா ஆச்சியில் கொடுங்க ஆச்சி ப்ராண்ட்டில் இருந்து சாம்பார் பொடி சாம்பார் பொடி ரசப்பொடி அப்புறம் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அப்புறம் போதுங்க மசாலா ஐட்டங்கள் இதில் சோப் ஐட்டம் கொஞ்சம் வேணும்

அது ம் ரின் சர்ஃப் எக்ஸல் வேணும் எங்களுக்கு அந்த மாதிரி எந்த க்ரீமும் வேண்டாம் வேண்டாம்மா எனக்கு வேணுங்றத மட்டும் கொஞ்சம் டெலிவரி பண்ணிங்கனால் ஓகே

செவன் ஜீரோ

நயன் ஃபோர்

இதுங்க மட்டும்

ஒரு நிமிஷம் இருங்க எஸ்வி ரோட்

ஓகேமா ஓகே தேங்க் யூ சரிமா ஓகே ஓகே